விவசாயிகள் வந்து தற்கொலை பண்ணுறதுக்கு முதல் காரணமே இது லோனாலதேன் அந்த லோன் எதுக்கு எடுக்கிறதனா விதை வாங்குறதுக்கு இல்லை உரம் வாங்க பூச்சுக்கொல்லி வாங்க அதுக்குதான் முக்காவாசி லோனே எடுக்கிறது விவசாயிங்க எந்த காசுமே இல்லாம இருக்கிறதுனால விவசாயம் எதுவுமே பண்ணமுட்ல அதனால லோன் எடுத்து விவசாயம் பண்ணலான்னு சொல்லி அவக விவசாயம் பண்ணிட்யிருக்காக ஆனால் விவசாயம் பண்ணும்போது இது விளைச்சதுக் அப்புறம் மழைப்பேயாம போது அதுக்கடுத்து மழைப்பேஞ்சாலும் அதுக்கடுத்து பெ பெரிய பயிராக வரம்போது அது பூச்சு பூச்சுத்தாக்கி வ என்ன சொல்லுறதுனா நாசமாக போயிருது அதுக்கடுத்து மழைப்பேய மாட்டுக்கிது அப்படி எல்லாம் ஒழுங்காகா வந்தாலும் மழை ரொம்ப பேஞ்சு அழுகிப்போயிருது பயிறு எல்லாமே அழிகிப்பேயிருது அதுக்கடுத்து அதனால அதனால விவசாயிகள் எல்லாரும் என்ன சொல்லுறதுனா அவக விளைச்சல் இது அவக இது வந்து அறுவடை செய்யமுல்ல அதனால திருப்பி வந்து அந்த வ வங்கிகளுக்கு லோன் கொடுத்த வங்கிகளுக்குலான் திருப்பி வந்து இது காசு திருப்பி வந்து செலுத்தமுல்ல அதனால அவக லோன்லருந்து ரொம்ப டார்ச்சர் பண்ணுறதுனால அவக வந்து என்ன சொல்லுறதுனா தற்கொலை பண்ணுற அளவுக்கு போயிக்கிறாங்க அதனால கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அவங்குளுக்கு தேவையான இப்போ பயிர் வந்து நாசமாயிடுச்சின்னா அவங்குளுக்கு தேவையான காப்பீடுகளை கொடுத்து அதுக்கு தேவையான பணம் எல்லாத்தையும் மானியம் எல்லாத்தையும் அவங்குளுக்கு கொடுத்து வாங் கடனில் இருக் இது வங்கி கொடுக்குற அந்த கடன் எல்லாத்தையும் அவங்க அரசாங்கமே முன்னு முன்னின்று அதெல்லாம் கட்டி இது பண்ணா விவாசாயிகளோட தற்கொலையை வந்து தடுக்கலாம் அதுக்கடுத்து என்ன சொல்லுறதுனா